எனக்கு எனக்கு பார்க்கணும்னு நிகழ்ச்சின்னா வந்து நடனம் நடனம் வந்து நடனம் வந்து பிரபலமானதுதான் அது பிரபலம் இல்லைன்னு சொல்லமாட்டேன் யூடியூப்ஸில் அதிகமாக பார்க்க மாட்டேன் டிவியில் தான் அதிகமாக பார்ப்பேன் டிவியில் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸில் பார்ப்பேன் அங்கே வந்து எல்லாம் எல்லா டான்ஸும் எப்படி கிளாசிக்கல் டான்ஸ் எல்லா டான்ஸும் இருக்கு எல்லாம் பார்ப்பேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு ஆசை டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆனால் வந்து என்னால் கற்றுக் கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாததுனால நானும் அதை விட்டுவிட்டேன் சரி இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் முடிச்சுட்டு வேணா வந்து நான் டான்ஸு கிளாஸ் போய் டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டு அதுவுமில்லாமல் நல்லா பர்ஃபார்மெண்ட் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே வந்து எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டான்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் காலேஜ் முடிச்சுட்டு அந்த டான்ஸ் கிளாஸ் போயிடுருவேன் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளே டான்ஸ் ஆடினேன் ஆனுவல் டேலலாம் வந்து மேம்மாகவே கூப்பிட்டு பிராக்டீஸ் பண்ண வச்சுட்டு அங்கே நின்று என்னை டான்ஸ் பெர்ஃபாமெண்ட்ஸ் பண்ண சொல்வாங்க ஆனால் நான் நல்லாதான் பண்ணிவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்வாங்க எனக்கு வந்து அப்போது வந்து சின்னப் பிள்ளைங்கிறதுனால அவ்வளோ இதெல்லாம் இல்லை அதுக்கப்பறம் டான்ஸு நான் டிவியில் பார்க்கப் பார்க்க வந்து எனக்கு ஆர்வம் நிறையா வந்துடுச்சு அந்த டான்ஸை பார்த்துட்டு நான் இந்தமாதிரி ஒரு நாள் வரணும் இப்படி இருக்கணும் இப்படி ஆகணும் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு சரி ஒருக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுவிட்டேன் ஆனால் வந்து டிவியில் தான் நான் நிறையா பார்ப்பேன் விடியோஸ் யூடியூப்ஸ் அந்தமாதிரி எதுவும் பார்க்கமாட்டேன் பாரம்பரிய நடனம்னா வந்து ஏதோ டவுட் தான் கொஞ்சபேர் கொஞ்சம் சேனலில் எப்படி சொல்ல ஃபஸ்ட்டு இந்த சேனலில் போட்டாங்கன்னா இதில் வந்து பாதி இதாகவும் பாதி நடனச் சேனலாகவுந்தான் காமிப்பாங்க ஆனால் பார்க்க பெர்ஃபார்மெண்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பாரம்பரிய நடனம்னா வந்து காட்டுற காட்டலின்னு தான் சொல்வேன் நான் அவ்வளோ இதாகல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் பார்க்க மாட்டேன் டான்ஸ் இருந்துச்சுன்னா அப்போதிக்கி பார்த்துட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் அதுதான் வந்து எனக்கு அந்த டான்ஸை பற்றி அவ்வளோதான் தெரியும்